கிராமப்புறத்தில் அதிகமாக விவசாயம் செய்து கொண்டு வரார்கள் அவர்கள் ரோடு வந்து பெரிதாக போடுவதால் நிலங்களை சுருக்க வேண்டிய அவலம் கட்டாயம் ஏற்படுகிறது மற்றும் வீடுகள் அங்கு வீடுகள் அங்கேங்கு கட்டுவதால் வீடுகள் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி நிறைய வருவதால் விவசாயம் செய்ய நிலம் இல்லாமல் போய்கிறது எனவே கவுர்மெண்ட் தொழிற்சாலைகள் கார் வசதிக்காக ரோடு பெரிய ரோடு பெரியதாகுதல் பில்டிங் இந்த மாதிரி வர்றத தடுத்தால் விவசாயத்தை வந்து மேம்படுத்தலாம் அப்புறம் விவசாயிகளுக்கு இது போதுமான அளவு காசு கொடுக்க வேண்டும் அங்கு உற் உற் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கவுர்மெண்ட் வாங்கி அதிக விலைக்கு கொடுக்கும் போது விவசாயிகளுக்கு நஷ்டம் வராது விவசாயிகள் அதை ஆர்வத்துடன் செய்வார்கள் விவசாயத்தை யாரும் விடமாட்டார்கள் விவசாயமே ஒரு நாட்டின் முன்னேற்றம் எனவே விவசாயிகளுக்கு நிறைய நன்கொடை கொடுத்து அவர்களை முன்னேற்ற வேண்டும் விவ விவசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பயிர்கள் போன்ற கடன் அதற்கான கடன்கள் வழங்கப்பட வேண்டும் மற்றும் அவர்கள் அவர்களை அவர்களுக்கு தேவையான கா காசு குடுக்க வேண்டும் இந்தமாதிரி பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்கிக்கொண்டு அதற்கேற்ற ஊதியம் குடுத்தால் விவசாயிகளுக்கு நஷ்டம் வராது அவர்கள் அந்த பணியை விவசாயத்தை விட மாட்டார்கள் விவசாயி கா காய்கறியின் விலையை அதிகமாக வைக்க வேண்டும் அது குறைவாக வைப்பதனால் அவர்களுக்கு வருமானம் குறைவாக வருது எனவே அவர்கள் விவசாயத்தை விட வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுகிறார்கள் விவசாயத்தை மேம்படுத்த நாம் அவர்களுக்கு போதுமான அளவு காசையும் கொடுக்கணும் உற்பத்தி பொருட்களை வாங்கிக்கொண்டு அவர்களுக்கு காசு தர வேண்டும்